நான் இருக்கிற சிறுமுகைக்கு அருகில் ஒரு அஞ்சு கிலோ மீட்டரில் தென் திருப்பதினு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலு இருக்குது அந்த கோயிலில் எப்போ சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமை ஆனாலும் சிறப்பு பூஜை யாகமெல்லாம் நடக்கும் அப்போ கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அது போக அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஆறு கல்லாறு அதாவது குளிக்கிற வசதிகளோடு அதுவும் பூங்காக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதே போல் காரமட அரங்கநாதர் கோவிலு அங்கே புரட்டாசி மாதம் தேர் தேர் பவனிக்கு தமிழ்நாட்டில் இருந்து எல்லா பகுதியில் இருந்தும் ஜனங்க வருவாங்க அதுவும் ரொம்ப விசேஷமானது பேமஸ்ஸானது அப்போ சின்ன குழந்தைங்களோட குடும்பம் குடும்பமாக வரறத பார்த்து தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ரெண்டு கோவிலு ரொம்ப அருகிலேயே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சவுகரியமா இருக்குது ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து வரற வச் வரறவங்கள எல்லாம் பார்க்குற அப்போ ட்ரவல்சு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்ட்டப்பட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது இது ரொம்ப விசேஷமான கோயில்